சார் நான் பங்க்கு போகிறேன் மாதத்துக்கு எனக்கு பத்தாயரரூபா சம்பளம் பசங்களுக்கு மொத்தம் எட்டு பசங்கள் வேலை செய்கிறாங்க எட்டு பசங்கள் வேலை செய்கிறாங்க மா மாதத்துக்கு அவங்களுக்கு ஆறாயரரூபா சம்பளம் எட்டு பசங்கள் அதுக்கப்புறம் எட்டு பேர் பேர் திருப்பதி வடிவேலு வெங்கடேஷன் பிரத்தாப்பு காமராஜ்

இல்லை அதெல்லாம் பிடிக்கிறதில்ல அட்டெண்டஸ் எல்லாம் வைக்கிறோம் கரெக்டாக அட்டெண்டஸ்லாம் இருக்குது டெய்லி அட்டெண்டஸ் போடுறோம் யார் வர்றாங்கள் போறாங்கள் எல்லாம் சொல்லி அதெல்லாம் கொடுக்குறோம் பேட்டா காசு டிரைவருக்கெல்லாம் கொடுக்குறோம்